இப்போ நம்ம மொழி தமிழ்மொழி தெரியாதவங்கள் மற்ற வேற யாரனால் வெளிநாட்டிலேருந்து வராங்கன்னால் அவங்க பாஷையை நம்ம தெரிஞ்சிக்கிட்டு இல்லைன்னா அவங்கக்கிட்ட நம்ம செய்கை மூலயமாவும் என்ன எதனால் கேட்க வராங்களா அதை நம்ம செய்கை மூலயமா அவங்களுக்கு சொல்கிறது இல்லைன்னா அவங்களோட மொழி அவங்களோட மொழி நம்மளுக்கு ஃபுல்லாக தெரியல லைட்டாக ஒரு ஸ்பெஸிஃபிக்காக கொஞ்சம் கொஞ்சமாச்சும் எல்லாருக்குமே ஒரு அளவாச்சும் தெரியும் அதை வச்சு நம்ம புரிந்து நம்ம மொ நம்ம மொழியிலியே அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது அந்தமாதிரி பண்ணுறதுன்னா வந்துட்டு நம்ம அவங்கக்கிட்ட பேசுவோம் அதுவே வந்துட்டு அவங்க அவங்க பாஷையில் நம்ம இந் நான் இந்த இடத்துக்கு போகணும் இந்த வழிக்கு ரூட் சொல்லுங்கள் அப்படின்றது மாதிரி நம்மக்கிட்ட கேட்குறது நம்ம அதை புரிந்து அதுக்கு ஏத்தமாதிரி நம்ம பாஷையில் அவங்களுக்கு ரூட் சொல்கிறது இல்லைன்னா செயல்ல ரூட் சொல்கிறதுன்னா நம்ம பண்ணுறோம் அதேமாதிரி இந்தமாதிரி எங்களை வந்துட்டு விஜிடபிள்ஸ் வாங்கணும் இந்தமாரி காய்கறி கடைக்கு வாங்கணும் இந்த மாதிரி இங்கே இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியலேன்னா அதோடய நம்மளோட மொழில வந்துட்டு அந்த வெஜிடபிளுக்கு என்ன நேமுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பேரை வந்துட்டு அவங்களுக்கு சொல்லி இதை நம்ம வாங்க சொல்கிறது அண்டு அவங்க எதனால் ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணுறாங்க வெளிநாட்டில இருந்து வந்திருக்காங்க நம்ம ஊர் பாஷையில் அது வேற ஒரு நேமாக இருக்கும் அவங்க ஊர் பாஷையில் வேற நேமாக இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறத வந்துட்டு நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் நம்மளோட மொழியில எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் இல்லைன்னா நம்ம செய்கையால் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் இதெல்லாம் தான் வந்துட்டு நம்மளோட பாஷை தெரியாத மற்றவங்களுக்கு வந்துட்டு நம்ம அவங்களோட பாஷையோ இல்லைன்னா செய்கை மூலயமாவும் நம்ம அவங்களுக்கு க்ஸ்ப்ளைன் பண்ணுறது இதாகும் அது பண்ணி அவங்களோட பாஷை கொஞ்சமாச்சும் தெரியும் இப்போ இங்கிலீஷ்னால் ஓரளவு நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாதா ஹிந்தின்னா ஓரளவு ஹிந்தி தெரியாதா அதே போல் தான் வந்துட்டு அவங்க பாஷையை கு நம்ம லைட்டாக தெரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மள இது பண்ணுறது தான் நம்ம ப எக்ஸ்ப்ளைன் பண் இப்போது ஒரு சென்னை தான் வந்திருக்காங்க சென்னையிலேர்ந்து டி நகர் போகணும் இல்லை வடபழனி போகணுன்ட்டு ஒருத்தவங்கள் கேட்கறாங்க அதுக்கான ரூட்டு இந்த பஸ் ஏறுங்கள் நம்ம சொல்லுவோம் இல்லை இந்த பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுங்கன்னு நம்ம கை காமித்து அவங்களுக்கு இந்த பஸ் வந்தால் அவங்களுக்கு வெயிட் பண்ணி அவங்கள அனுப்பிச்சிவிட்றது இதெல்லாம் தான் நம்ம அவங்களுக்காக பண்ணுறது டி நகர்னால் டி நகர் பஸ்ஸு ஏற்றணும் நம்ம அசைச்சி அவங்கள அனுப்பிச்சி அனுப்பிச்சிவிடணும் வடபழனியா வடபழனி பஸ்ஸு இந்தமாதிரி நம்ம சொல்கிறத அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா நம்மளே ஒரு அஞ் ஃபைவ் மினிட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இந்த ரூட் போங்கள் இந்த ரூட் போங்கன்னு சொல்கிறது இல்லைன்னா வண்டியில் யாருனா வந்திருக்காங்களா ரைட் லெஃப்ட்டுன்னு இல்லை அவங்க செய்கையில் சொன்னால் அவங்க புரிஞ்சிப்பாங்கன்னால் செய்கையில் சொல்லில்லாம் இல்லைன்னா நம்ம அவங்க பேசும் பேசுறதே அவங்க புரிஞ்சிப்பாங்கன்னால் நம்ம வந்துட்டு அவங்கக்கிட்ட இந்த இந்த லெஃப்ட் போங்கள் இந்த ரைட்டு எடுத்தால் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ்ல உங்களுக்கு வடபழனி வந்துடும் இல்லை டி நகர் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ்ல வந்துடும் அப்படின்னு அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி அவங்களோட மொழியை புரிந்து நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது தான் வந்துட்டு இது அதுமாதிரி அவங்க சாப்பிட்ற ஐட்டம் முதக்கொண்டு எல்லாமே வந்துட்டு அவங்க எந்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்க கோவிலுக்கு போகணுன்ட்டு இது பண்ணுறது தான் நம்மளோட எக்ஸ்ப்ளைன் பண்ணுறது ஒரு இதுக்கு தான் அந்தமாதிரி தான் நம்ம ஹா மற்றவங்கக்கிட்ட நம்ம மொழியை இப்படிதான் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் அவங்க தெரியாத பாஷையை நம்ம கற்றுக்கிட்டு அதையும் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கிட்டயும்